சன்சிங்கர்லாம் கேட்டிருக்கேன் அது பார்க்கும் போதோ அந்த இடத்துலருந்து நாம் பாடுனால் எப்படி இருக்கும் நம்ம பேரன்ட்ஸ்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோசமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு பிடிச்ச நான் இப்போ பார்க்கணும்னு தோன்றது யுவன் ஷங்கர் ராஜா தான் ஏன்னா அவர் பாடல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் நேமும் என்னோடய நேமும் சேம்மாக இருக்கிறதுனால சார் ரொம்ப பிடிக்கும்